ஆ சொல்லுங்கள் சிஸ்டர் ஏடூ கேப்ஸ் இது

எட்டயபுரம் பேலஸ் வர போகணுமாம்மா எத்தனை பேர் இருக்கிறீங்க எங்கேருந்து போகணும் நாலு பேர் இருக்கீங்களா இங்கே நம்ம இங்கே இங்கே தூத்துக்குடியில் எங்கேருந்து போகணும் உங்களுக்கு எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க ஸ்டே பண்ணி இருக்கிறது ரேஸ் கோர்ஸ்லேருந்து போகணுமா சரி ஓகே டைமிங் ஓ அந்த மாதிரி டைம் ஈவினிங் கேட்குறீங்கன்னா சரி சரி ஓகே நாலு பேர் இருக்கிறீங்க ஈவினிங் போகணும் என்றைக்கி டேட்டுக்கு போகணும் இன்றைக்கி உடனே வரணுமா ஓகே ஓகே ஓகே சரி ஓகே நாலு பேர் போகணும் நாலு ஒரு ஏசிதாம்மா ஏசியும் இருக்குது நான்ஏசியும் இருக்குது உங்களுக்கு எது சூட்டபுள் ஆகும் சொல்லுங்கள் அப்படிங்களா சரி சரி சரி சரி ஆமாம் ஆமாம் அங்கே ஷாப்பிங் பண்ணணும் அப்போ அங்கே சி ஒன் அவர் ஸ்டே ஸ்டே பண்ணுவிங்களா ஒன் அவர் பர்ச்சேர்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறீங்களா டைம் ஸோ அங்கேயும் வெயிட்டிங் வெயிட்டிங் அப்போ நான் மெயின்டன் பண்ணணும் அப்படி தானே ஓகே ஓகே அந்த மா ஓகே இப்போ நீங்கள் இப்போ நான் இப்போது இங்கேருந்து போகச்சொல்ல டிமார்ட் வரும் டிமார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து ஏறி திரும்பி எட்டயபுரம் பேலஸில் நான் ஒன்ஸு நான் விட்டுட்டு மட்டும் வந்தால் போதுமா இல்லை அங்கேருந்து திரும்பிடியும் உங்களை ரிட்டன் இட்டு வரணுமா ரிட்டன் கூப்பிட்டு வரணுமா ஓகே ஓகே ஓகே பட்டு ஏசி தான் வேணும் நாலு பேர் வர்றீங்க இன்றைக்கி இன்றைக்கி ஈவினிங் வேணும் அப்படிதானே என்னனால் சிஸ்டர் அமௌண்டு மட்டும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மேம் தௌசண்ட் ஃபை நான் கிலோமீட்டரு சார்ஜ் தான் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க நான் கம்மி பண்ணி தான் மற்றவங்கள்ட்ட போனிங்கனால் எப்படியும் த்ரீக்கிட்ட கேட்பாங்க சரி நான் நீங்கள் தெரிஞ்சவங்க மாதிரி பேசுனீங்க சரி ஓகே நானும் இப்போ தான் ஸ்டாட் பண்ணியிருக்கேன் இந்த பிஸ்னஸு ஸோ ஃபஸ்ட்டு இன்ஷியல் எல்லார்கிட்டையும் அதிகமாக கேட்டு கேட்கக்கூடாதுல அதுக்காக நார்மலான ரேட்டு உங்களுக்கும் சாடிஸ்ஃபைடாக இருக்கணும் எனக்கும் சாடிஸ்ஃபைடாக இருக்கணும் அதுதான் டூ ஃபைங்கிற ஒரு ரேஞ்சுக்கு நான் வந்துருக்கேன்

ஆ ஒரு தௌசண்ட் மட்டும் பே பண்ணிக்கோங்க எனக்கு ஃபர்தர் அமெளண்டு நான் அங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் ஓகேவா நான் பிக்கப் பண்ணுறதுக்கு நான் வந்துடுறேன் ட கரெக்டாக டைமிங்கில் வந்துடுறேன் புரத்துல கரெக்டாக அது உள்ளே வரணுமா கடற்கரைக்கிட்டேயா சரி சரி சரி சரி சிஸ்டர் ஓகே நான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சப்போஸு எனக்கு அங்கே நான் அங்கே வந்து அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு நான் கால் அடிக்கிறேன் நான் ஓகேவா அப்படிங்களா சரி சரி ஓகே ஓகே சரி ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே ஓகே